விவசாயத்தில் வந்து அதிகமாக ப்ராஃபிட்டு வராது இருக்கிறதுனால வெளியே கட்டட வேலைக்கு போய் ஊதியம் அதிகமாக பணம் அவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுறனால விவசாயினால் அவங்க வந்து வெளியில் போய் கட்டட வேலைகளுக்கு சொல்கிறாங்க அதில் வந்து அவங்களுக்கு அதிகமாக பணம் கிடைக்கிறதுனால அவங்க போய் போய்விட்றாங்க இப்போதைக்கு ஊதியம் கொடுக்கறதுனா கட்டட வேலைக்கு போனால் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆ அறநூறு எழ்நூறு இப்படி சம்பளம் கிடைக்கிறதுனால போகிறாங்க விவசாயத்தில் அவ்வளவாக கொடுக்க முடியாது விவசாயம் பண்ணும்போது அங்கே வெள்ளாமை விளைஞ்சி எடுத்து கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் அதே மாரி கொடுத்தாலும் அதில் வந்து நான் கட்டட வேலையில் கொடுக்கறதுல பாதிதான் முந்நூறு இரநூறு இப்படிதான் கொடுக்க முடியும்